எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பகுதியை நாங்கள் எப்போயுமே சுத்தமாகதான் வச்சுருப்போம் ஏன்னா தினமும் வந்து பார்த்தினா சுத்தம் செய்யறதுனாலே அங்கே வந்து பார்த்தினா எந்த வித பூச்சி எல்லாம் வந்து பார்த்தினா வந்து அண்டாது ஏன்னா நாங்கள் இருக்கிற பகுதி கொஞ்சம் காடாக இருக்கிறனால அங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சி பாம்பு இந்த மாதிரி தான் வந்து வரதுனால நாங்கள் எப்போயுமே அதை சுத்தமாகதான் வச்சுருப்போம் காலையில் எப்போயுமே வந்து பார்த்தினா சாணி போட்டு வழிச்சி பெருக்கி க்ளீனாகதான் வச்சுருப்போம் இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெய்ய காலமாக இருக்கிறனால அவ்வளோ மரம் செடி எல்லாம் வளர்ல இதே வந்து பார்த்தினா மழ மழ காலத்தில் நிறையா செடி வளர்ந்துரும் வளர்ந்துட்டா நான் அங்கே என்ன இருக்குனே தெரியாது அதெலாம் சுத்தம் பண்ணி வச்சதுனால அதிகம் அந்த கொசு தொல்லையும் வந்து இருக்காது ஒர்நாள் அப்படிதான் நிறையா செடி வளர்ந்ததுனால கொசு நிறையா வந்துருச்சு அந்த அதனால் காய்ச்சல் வந்து டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற மாறி நிலம வந்துருச்சு அதனால் அதிகம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பகுதியை வந்து சுத்தமாகதான் வச்சுருக்கோம் எந்த வித செடி இதெலாம் வந்து வளரவிட மாட்டோம் வீட்டில் தேவையில்லாமல் பொருட்களை வந்து சேர்த்தி வைக்கிறனாலுமே வந்து பார்த்தினா அதிகமாக வந்து எதாவது நோய்கள் வந்து வர ஆரமிக்கிது அதனால் இருக்கிற பகுதியை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து இருக்கிற முக்கால்வாசி நோய் வந்து போய்விடும் அதனால் வந்து பார்த்தினா தேவையில்லாத பகுதிலாம் தூக் தேவையில்லாத ஒரு பொருட்களாம் தூக்கி சைட்டில் வந்து போட்டுட்டம்னா நமக்கு வந்து பார்த்தினா கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்ப இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்குற மாதிரிவும் வந்து இருக்கும் நாம் இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்க மூலியமாக நிறையா வந்து பார்த்தினா பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம் ஏன்னா என்ன என்ன வருது என்ன போகுது எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா சுத்தமாக வச்சுருக்கலாம் சுத்தமாக வச்சுருந்த மூலியமாக நம்மளை பார்த்தும் நம்ப பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணுவாங்க அதை சுத்தமாக வச்சுருக்குனு சொல்லி ஒரு வந்து எண்ணம் தோணும் நம்பளை பார்த்து அவங்களும் கற்றுக்குவாங்க அவங்க அவங்களுக்கு அப்புறமேட்டும் வந்து யூஸ்ஸாக யூஸ் ஆகும் இதனால நம்ம வந்து இருக்கிற பகுதியை சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்பவும் நாம்பளும் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தினா நல்லா இருப்பாங்க